ஆ புத்தகங்களை நீங்கள் எங்கே வாங்குகிறீர்கள் உங்களுக்கு அருகில் மலிவான பழைய புத்தகங்களை விற்கும் கடைகள் ஏதாவது இருக்கிறதா பழைய கடையெல்லாம் புத்தக கடையெல்லாம் இங்கே இல்லை எதோ இந்த பார்த்தரோம் அது இது சைக்களில் வாங்கிட்டுப் போகிறாங்க பைகில் வாங்கிட்டு வர்றாங்களில் அவங்க நிற்கும் போது ஏதாவது பழைய பாத்திரங்களை கொண்ட வீட்டில் இருக்கிறத கொண்ட கொடுக்கும் போது அவங்க எதாது புக்கு வச்சிருக்காங்களான்னு பார்ப்பேன் அதில் செத்த சில நல்ல புத்தகம் சின்ன புக்கு ஏதாவது இருந்தால் அந்த புத்தகத்தை எனக்கு குடு நான் படிச்சுட்டு தாரேன் இல்லை அது எவ்வளோ காசு கேட்குறேன் அப்படின்னு கேட்டு வாங்கி வச்சு படிப்பேன்